எங்களுக்கு கோவின் நைன்டின் அப்போ ரொம்பவும் பாதித்தது வெளியே எங்கேயும் போகாமல் ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரி நாங்கள் கைத்தொழில் நெசவு பண்ணுறவங்க ஒரு சீலை கூட கொண்டு போறதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் வெளிப்பயணம் போய் வரணும் போறதுக்கு வழி இல்லாமல் எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது வரவு செலவு பண்ணுறதுக்கும் முடியலை ரொம்ப சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்பவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டோம் ஒரு ரெண்டு வருஷமெல்லாம் எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது இன்னும் அப்படிதான் இருக்கு எங்களுக்கு இன்னும் சரியாகல இன்னும் அப்படிதான் டல்லாக தான் இருக்கு எப்படியோ நாங்கள் அது பண்ணிட்டுருக்கோம் சுற்றுலா சுற்றுலா பயணம் போகிறதுக்குமே எதுக்கும் எங்களுக்கு சவுகரியம் இல்லை இல்லாமல் ரொம்பவும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டிருக்கோம் பசங்கள் கேட்டால் கூட ஏதும் பண்துறக்கு வழி இல்லாமல் நாங்கள் இருக்கோம் அந்த மாதிரி ரொம்பவும் சிரமத்தில் பாதித்திருக்கு எங்களுக்கெல்லாம்